உள்ளூர் கலைஞர்கள் எங்கள் மாநிலத்தோடய பாரம்பரிய கலைகளை பாதுகாக்க எடுக்கிற முயற்சிகள்ன்னு பார்த்திங்கன்னா நிறைய சொல்லலாம் இன்றைக்கி வரைக்கும் தெருக்கூத்து ஒயிலாட்டம் மயிலாட்டம் போன்ற சில கலைகள் இன்றைக்கி கிராமப்புற இடங்கள்ல வெகு சில இடங்களில் மட்டுமே பார்க்க முடியுது அந்த வெகு சில இடங்களில் பார்க்க முடிகிறதுக்கும் காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா இக்காலத்து இளைஞர்கள் அவங்க அவங்க கலை மீது வச்சிருக்க அந்த பாசம் மற்றும் அவங்க அதை காப்பாற்றணுங்குறதுக்காக எடுக்கிற முயற்சி இது ரெண்டுமே வந்துவிட்டு முக்கிய காரண காரணிகளாக இருந்தாலும் அதுக்காக அவங்களுக்கு துணை நின்ற அவங்களோட பெற்றோர் மற்றும் நண்பர்கள் இன்றைக்கி யோசித்து பாருங்கள் உங்கள் வீட்டில் போய் நீங்கள் சொல்கிறிங்க இந்த மாதிரி நான் படிக்கிறதெல்லாம் நான் போதும் நான் போயிட்டு இந்த மாதிரி கூத்து கலைஞராக மாறப்போகிறேன் இந்த மாதிரி மயிலாட்டத்தில் ஒரு பர்ஃபாமராக மாறப்போகிறேன் நான் வந்துட்டு ஒயிலாட்டத்தில் போயிட்டு ஆட போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் சொன்னிங்கன்னால் முதலில் அவங்களோட அவங்க உங்கள் வீட்டில் இருக்கற உங்கள் பெற்றோர் என்ன மாதிரியான முகபாவனைகளை உங்களுக்கு காட்டுவாங்க என்ன மாதிரியான வார்த்தைகளை அவங்க வந்து வாயிலேருந்து வெளி விடுவாங்க இதை யோசித்து பார்க்கவே பயமாருக்குல்லை இந்த மாதிரியான சூழல்ருக்கும் போதும் கலைகளை காப்பாற்றியே ஆகணுங்கிற காரணத்துக்காக தங்களோடய எல்லா சுக துக்கங்களையும் விட்டுட்டு வந்து இந்த பாரம்பரிய கலைகளை பாதுகாக்கிற சிலரில் இக்காலத்து இளைஞர்களும் பெரிய பங்கு வகிக்கிறாங்க இந்த மாதிரி அவங்க செய்கிற முயற்சிகளில் குறிப்பிடத்தக்க சில முயற்சிகள் என்னனன்னால் மக்களுக்கு இது பற்றின விழிப்புணர்வுகள் ஏற்படுத்துகிறது இன்றைக்கி வரைக்குமே ஒரு கோயில் திருவிழான்னால் மக்கள் கூட்டங்கூட்டமாக கூடத்தான் செய்கிறாங்க எந்த காலமானாலும் எவ்வளோ ஸ்மார்ட்ஃபோன் எத்தனை லேப்டாப்ஸ் நம்ம கையில் இருந்தாலும் ஒரு கோயிலில் ஒரு திருவிழா ஒரு கோயிலில் ஒரு கும்பாபிஷேகம் ஒரு பண்டிகை அப்படின்னா மக்கள் கூட்டம் அங்கே வரத்தான் செய்யும் அந்தமாதிரி வாய்ப்புகளை வந்து சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அங்கு சென்று கூத்துக்கள் நடத்துவது ஆட்டங்களை நிகழ்த்துவது போன்ற வேலைகளில் வந்து அவங்க ஈடுபடுறதுனால மட்டுந்தான் இன்றைய இன்றளவும் அந்த கலையை வந்து சிறிது மக்களுக்காவது வந்து அது போய் சென்றடையுது இந்த மாதிரி அவங்களும் செய்யாமல் விட்டுட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சால்கூட இந்த கலைகள் இதோடு அழிஞ்சு போயிடும் யோசித்து பாருங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தனிப்பட்ட படிப்பே இருந்தது ஒரு டிகிரி அந்த டிகிரி என்னன்னால் நீங்கள் பழைய ஓலைச்சுவடிகளில் இருக்கற தமிழ் எழுத்துக்கள் இப்போ இருக்கற தமிழ் எழுத்துக்கள் இல்லை ஓலைச்சுவடிகளில் இருக்கிற தமிழ் எழுத்துக்களை வாசிக்கிறத்துக்கு ஒரு குறிப்பிட்ட முறை இருக்குது க மேலே புள்ளி வைக்கிலனாலும் காவுக்கு பக்கத்தில் இந்த எழுத்து இருந்தால் இக்குன்னு கே எடுத்துக்கணும் இந்த மாதிரியான சில பல வரைமுறைகளிருக்கு அந்த படிப்பை மொத்தமாக அந்த பல்கலைக்கழகத்தை விட்டே நீக்கிட்டாங்க நீக்கினதுக்கு என்ன காரணன்னு தெரியுமா மாணவர் சேர்க்கை கம்மியாக இருந்ததுங்குறதுனால் இல்லை அங்கே அந்த அதை பயிற்றுவிக்கிறதுக்கான ஆசிரியர்களே இல்லை எவ்வளோ ஒரு அவலநிலைன்னு யோசித்து பார்த்திங்களா நம்ம தமிழை காப்பாற்றுறதுக்கு நமக்கு தேவையான ஒரு ஆயுதத்தைக்கூட நம்மளால கையில் எடுக்கமுடியல இன்றளவும் சென்னை கன்னிமாரா நூலகத்தில் ரெண்டாயிரம் ஓலைச்சுவடிகளுக்கு மேலே படிக்காமல் அப்படியே வச்சிருக்காங்க அதில் படித்தா இன்னும் திருக்குறள் தொல்காப்பியம் மாதிரி எத்தனை புத்தகங்களை வெளியிடலாம் தெரியுமா இவ்வளோக்கும் காரணம் என்ன மற்றவங்கள குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க நாம்ம தான் காரணம் யோசித்து பாருங்கள் இன்றைக்கி எத்தனை பேர் இல்லை என்னோடய மொழி தான் முக்கியம் என்னோடய பண்பாடு தான் முக்கியம் என்னோடய கலாச்சாரந்தான் முக்கியன்ருக்கோம் வெளிநாட்டில் ஒரு வேலை தராங்கன்னு சொன்னால் முதலில் நம்ம யோசிக்கிறது என்ன வெளிநாடு போயிட்டால் நம்ம லைஃப் செட்டில் ஆயிடுமா நமக்கு தேவையான அளவு வருமானம் வருதா நம்மளால வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய இடத்த தொட முடியுமா அப்படின்னு இது நான் தப்பு சொல்லல இது வந்து சுயநலமாக இருக்கிறதுன்னு கூட கருத முடியாது நம்மளோடைய சமூகம் நம்ம மேல் திணிக்கின்ற எதிர்பார்ப்புகள் அதுக்கு நாம்ம வெளிக்கொணர்கிற உணர்ச்சிகள் தான் இது இதை வந்து மனிதனாக பிறந்தால் எல்லோரும் இப்படி தான் இருக்கணும் ஆனாலும் நம்ம ஞாபக வச்சுக்க வேண்டியது என்னன்னால் நம்மளால வந்துட்டு இந்த கலைகளை வந்து காப்பாற்றுறதுக்கு உதவ முடியாமல் போகலாம் ஆனால் இந்த கலைகளை பாராட்டுறது இந்த கலைகளை நமக்கு தெரிஞ்ச வழிகளில் நாலு பேத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ஏன்னா இப்போ சமூக ஊடகங்கள் நிறையா இருக்குது இந்த ஊடகங்கள் வாயிலாக நாலு பேத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்குக்கூட அந்த மாதிரி கலைஞர்களுக்கு நாம் செய்கிற பெரும் உதவி எங்கேருந்தோ ஒரு விவசாயி ஒரு விவசாயம் செய்கிறதுனால நம்ம சாப்பிட்றோம் அவருக்கு நாம்ம நன்றி சொல்கிற ஒரே விதம் வரி பணத்தை அரசாங்கத்துக்கு கட்டுறது அதே மாதிரி தான் இதுவும் எங்கேயோ ஒரு தெருவில் ஆடிட்டிருக்க ஒரு கலைஞனுக்கு நாம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அவனோடய உழைப்பை பாராட்டுறது அவனோடய கலைக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறது